இப்போ செடி வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னால் அது வந்து தண்ணி ஒரு பாத்திக்கா வளர்ந்து உடச்சு விடணும் அப்போ அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணியே தேங்கிகிட்டு இருந்தால் அந்த செடி நல்லாயிருக்காது அதே மாதிரி காய்கறிங்களை பார்த்திங்கன்னாக்கா நல்லா அதேமாதிரி தண்ணி கொத்தி விடணும் தண்ணி வெளியே வந்துடுணும் அப்போ அந்த காய்கறிங்க நல்லா இருக்கும் வேஸ்டாக போகாது அதுக்குத் தேவையான பொருள் அதெல்லாம் போட்டு ஏன்னால் இது பனிக்காலன்றதுனால் தண்ணி எந்த நேரம் அதுக்கு வேர் சில்லுன்னு இருக்கும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அந்த சொட்டு நீர் வருவதே அதுக்குப் போதும் அதுக்கப்புறம் மரத்துக்கும் அதே மாதிரி தண்ணி எந்த நேரம் இருந்துக்கிட்டு மழைக்காலம் வெயில் காலம்னால் தான் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கோம் இதுக்கு அப்படிலாம் கிடையாது தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கறதுனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய் பழம் எல்லாம் நல்லா வைக்கும் ஒன்றும் ஆகாது அது